ஆ நான் ஜெனிஃபர் அம்மா பேசுகிறேங்க இது மாதிரி டூரு போகணும் வேளாங்கண்ணி வரைக்கும் ம் வண்டி வேணும் பெரிய வண்டியாக இருந்தால் போதும் நிறையா பேர் போகிறோம் ஆ டிரைவரும் நல்ல டிரைவராக இது இது பண்ணுங்கள் எங்களுக்கு சேப்டிக்காக வேளாங்கண்ணி போயிட்டு வர வரைக்கும் நல்ல டிரைவராக கொஞ்சம் போட்டு விடுங்க இப்போது வே வேளாங்கண்ணிக்கு போயிட்டிருக்கோம் போகிற வழியில் வந்து வழி தெரியல அப்படி இப்படினு சொல்லக் கூடாது நல்ல டிரைவராக நல்ல நல்லா வழியெலாம் தெரிகிற மாதிரி அவங்களை நல்லா அனுப்புங்க இது மாதிரி செக் போஸ்ட்டுங்கள்லாம் நின்றுட்டு நாங்கள் வந்து காசு கட்ட மாட்டோம் நீங்கள் தான் பார்த்துக்கணும் இது பெட்ரோலும் நீங்கள் தான் போட்டுக்கணும் சாப்பாடு எதை வேணாலும் நாங்கள் வாங்கி கொடுப்போம் சாப்பாடு ரெண்டு டைமும் ஸ் மூணு டைமும் நாங்கள் சாப்பாட்டுக்கு இது பண்ணிக்கிறோம் நல்ல டிரைவராக இது பண்ணணும் ஏன்னா வெச்சுக்கோ வழி தெரியாமல் அப்பறம் எங்களை நடு செண்டரில் கொண்டு விட்டுட்டு அது இது பேசக்கூடாது டிரைவர் நல்ல வழி தெரிகிற மாதிரி நல்லா இது பண்ணணும் எங்களுக்கு வந்து சேப்டிக்காக இருக்கணும் வண்டி பெரிய வண்டியானாலும் பரவாயில்ல எவ்வளோ அமௌண்ட்டுன்னு சொல்லி சொல்லுங்கள் அதை கூட நாங்கள் இது பண்றோம் ஆ உங்கள்கிட்ட தரணுமா இல்லை ஓனர்கிட்ட கொடுக்கணுமா என்னென்னு சொல்லி நீங்கள் சொல்லுங்கள் அப்போதான் தெரியும் எங்களுக்கு டூருக்கு போயிட்டு வர வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் ஆகாத நல்ல டிரைவராக எங்களுக்கு வேணும் பெரிய வண்டியானாலும் பரவாயில்ல எவ்வளோ காசு வேணாலும் வாங்கிக்கலாம் ஆ எங்களுக்கு வந்து சேஃப்டிக்கு முக்கியம் ஏன்னா வெச்சுக்கோ பிள்ளைங்கெல்லாம் இட்டு போகிறோம் வயசானவங்களாம் இருக்காங்க போயிட்டு வர வரைக்கும் எந்த ஒரு ஆபத்து இல்லாமல் எங்களை நல்ல டிரைவராக எங்களுக்கு அனுப்பணும் அதுதான் எங்களுக்கு வேணும்